வந்து எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அப்படின்னா எனக்கு பேண்ட் வந்து அலாட்டாகியிருக்கு அந்த பேண்ட் அப்படிங்கிறது என்ன பொருத்தவரைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆண்களுக்காகவே வடிக்கப்பட்ட ஒரு வகையான ஆடை அப்படின்னு சொல்வேன் அதுலேயும் குறிப்பாக ஏன்னா என்னைப் பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டேன் அப்படினா இந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டேன்னா அதை நான் வந்து துவைக்க வேண்டியதில்லை அதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒருவாரம் பத்துநாள் கூட நான் அப்படியே போடுவேன் அந்த அழுக்கு பண்ணால் தான் அது பிரச்சனை நான் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் அழுக்காகாது அது நாம் அதுவும் இல்லாமல் நான் இப்போ இந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அதை வந்து இந்த சாய்ந்திரத்துல கழட்டி வைக்கும்பொழுது அந்த உள் பக்கத்தை வெளியே இருக்கிற மாதிரி அதை விரித்து காயப்போட்டுருவேன் அதனால் அதுலேருந்து எந்த ஸ்மெல்லும் வராது இப்போ மற்ற பேண்ட்டுன்னு வச்சுக்கோங்களே அதை வந்து நம்ம அயன் பண்ணணும் அயன் பண்ணுறதுக்கு தனியாக காசு இந்தமாதிரி அதுக்கு நிறைய செலவினங்கள் அதிகமாக இருக்குது இதுனா ரெடிமேடாக ஒரு பேண்ட்டை வாங்கினோம் அப்படினா அழகா எவ்வளோ நாளுன்னாலும் போட்டுக்கலாம் அந்த பேண்ட்டு வெளுக்க வெளுக்க தான் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மதிப்பு அதனால் எனக்கு பொறுத்தவரைக்கும் ஜீன்ஸ் பேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கம்போர்டபிளான ஒரு ஆடை அப்டின்னு தான் சொல்வேன் அதனால் தான் நான் பெரும்பாலும் எல்லா நேரத்துலேயும் ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து வச்சுக்குவேன் அதுலேயும் குறிப்பாக இந்த ஃபுளு கலரும் இந்த கருப்பு கலர் இந்த ஜீன்ஸ்லாம் போட்டோம் அப்படினா நம்ம வந்துட்டு எந்த டிரெஸ்ஸுக்குனாலும் அதைப் போட்டுக்கலாம் அது எல்லாத்துக்கும் மேட்ச்சா இருக்கும் அதுக்காகவே தான் நான் வந்து அதை வந்து ச்சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான காரணமே